அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பற்றி பேசுறது அப்படின்னா இன்றைய வாழ்க்கையில் லைஃப்யில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வந்து டே பை டே அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி இது தனி ப ஒரு பாடமாகவே இருக்குது அதை வந்து ஸ்கூல் வரைக்கும் பேஸிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு காலேஜ் லெவல்லில் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துது அப்படின்னா காலேஜுல் அதை தனி கோர்ஸாகவே அங்கே டிகிரியாகவே படிக்கலாம் அதில் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு வளர்ந்துகிட்டு வர ந எல்லாரும் படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இதில் வந்து நம்ம எப்படி வந்து படிக்கிறாங்கள் சுவாரஸ்யமாக வந்து இந்த இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இருக்கும் இதில் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எப்படி படிப்பாங்கள் அப்படின்னா நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் செயல்முறை பண்ணி அந்த படிப்பை வந்து தியரியாக படிக்காமல் செய்முறை படி படிச்சாங்கள் அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இன்னும் இன்னும் நம்ம நிறைய கத்துக்கலாம் அந்த விஷயத்தை பற்றி நிறைய கத்துக்கலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி நம்ம நிறைய கத்துக்கலாம் என்ற ஒரு சுவாரஸ்யம் வந்து ஸ்டுடெண்ட்ஸ்குள்ளே வரும் இதில் வந்து நம்ம எப்படி எந்த எந்த வகையில் போய் கத்துக்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் விசிட் ஐவி போய் ம இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு அங்கே இருக்க வந்து டெக்னாலஜி அங்கே இருக்க வந்து ப்ளேஸ் பார்த்தே அவங்க வந்து நேரடியாகவே அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து அ பாடமாக படிக்காமல் அங்கே போய் நேராகவே ஈஸியாக நம்ம வந்து கத்துக்கிட்டால் இன்னும் நமக்கு ஸ்டுடெண்ட்ஸ்க்கு இன்னும் வந்து ரொம்ப புரிதலாக இருக்கும் அதில் வந்து சுவாரஸ்யமும் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப் அப்படின்னா இன்னொரு கம்பெனிக்கு போய் அங்கே வந்து நம்ம குறிப்பிட்ட மாதத்தில் வந்து அங்கே இருக்க வேலைகள் வந்து நம்ம செஞ்சு அதுக்கான ஒரு பலன் பெற்றது தான் இன்டர்ன்ஷிப் இது மூலியமாவும் நம்ம வந்து சுவாரஸ்யமாக வந்து இது ப வந்து இது பண்ணலாம் அதுவும் இல்லாமல் ப்ராஜெக்ட் நமக்கு வந்து எந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம பண்ணி அதை வந்து சொஸைட்டிக்கு செயல்முறையாக கொண்டு வந்து இப்படி நம்ம வந்து சொஸைட்டியில் அதை இப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ப்ராஜெக்ட்டு வழியாகவும் நம்ம வந்து வந்து சுவாரஸ்யமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் இல்லாமல் நிறைய நிறைய ஊர்கள் நிறைய நிறைய ப்ளேஸ்களுக்குலாம் போய் விசிட் அங்கே வந்து என்னென்ன வந்து இருக்குது என்னென்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்றத கத்துக்கிட்டாலே இந்த ச அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாவும் அமையும்